நான் ட்ரெஸ் மெட்டீரியல் ஸ்டிச்சிங்கு பண்ணிட்ருக்கனால எனக்கு ஃபேஷன் டிசைனராகணுன்னு ரொம்ப நாளாச அதனால எல்லாத்துக்கு வேணுங்கற டிசைனாக ஸ்டிச் பண்ணி தர்ணுனு ஆசை நான் ஓரளவுக்கு ஸ்டிச் பண்ணி கொடுத்துருக்கன் அதை பார்த்துட்டு நல்லாருக்குது நீ ஃபேஷன் டிசைனில் ஒரு கோர்சலாம் முடிச்சுன்னா நல்லா வருவேன்னு எங்கள் ரிலேஷன்லாம் என்க்ரேஜ் பண்ணுவாங்க அதனால் நான் ஃபேஷன் டிசைனராகணுங்கற தான் என்னுடைய குறிக்கோள்